ஆ சொல்லுங்க சொல்லுங்க சார்

இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சார் ஆ ஃபுட் இல்லை ஃபுட்பால் கோச்சிங் எங்கே பண்ணிட்டுருக்கீங்க ஆ ஆ இப்போதைக்கி என்றைக்கி உங்களுக்கு மேட்ச்சு ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து அகாடமியில் வந்து இன்றைக்கி கூட சேரலாம் இல்லை நாளைக்கு கூட சேரலாம் சார் ஆமாம் சார் ஒரு மந்த்து ஃபீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் சார் ஆமாம் சார் ஒரு மந்த்துக்கு ரெண்ட் டூ ஹவர்ஸ் கோச்சிங்கு ஆமாம் சார் இதே மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதுக்குள்ள நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் நீங்கள் அதேமாரி நம்பிக்கையோடு இருக்கணும் நெக்ஸ்ட்டுமே நெக்ஸ்ட்டு மேட்ச்சுக்கு நல்லா ப்ரோட்டீன் ஃபுட்டா சாப்புடுங்க சாப்பிடுட்டு நாளைக்கு கூட வந்து ஜாயின் பண்ணுங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி தரோம் ஆ சார் பே மட்டும் பண்ண முடிஞ்சால் உங்களுக்கு சீக்கிரமாக பண்ணிவிடுங்க சார் செவன் மந்த்துக்குள்ள ஓகேவா டுவெண்ட்டி ஃபை தௌசண்னு டூ ஹவர்ஸ் தான் கோச்சிங்கு ம் ஓகே சார் இன்றைக்கி எங்கள் அகாடமியில் எந்த கோச்சிங் பண்ணிட்டுருக்கீங்க அரியலூரா நம்ம அகாடமி வந்து கீழபல்லூர் கீழபல்லூரில் இருக்குதி சார் ஆமாம் சார் நீங்கள் நேரில் இன்றைக்கி கூட வாங்க உங்களுக்கு ஒரு நாலு மணிக்கு மேல கிரௌண்ட்டில் தான் சார் இருப்போம் இல்லைனா ஒரு நாளைக்கு கூட வாங்க சார் கோச்சிங் நீங்கள் வாங்க சார் வந்துட்டு பேசிக்கலாம் சார் ஆ சரிங்க சார் ஓகே சார்